ஓட்ட பந்தயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னதுன்னா தமிழ்நாடு காவல் துறை தேர்வு எழுதி அதில் எப்படியாவது ஒரு நல்லதொரு பதவியில் சேர்ந்து பணி புரியணும் நல்ல ஒரு காவலராக பணி புரியணும் அப்படிங்குற உயர்ந்த நோக்கத்தோட நான் ஓட்ட பயிற்சியை முத முத தொடங்குனேன் டெய்லி காலைலேயும் மாலைலேயும் ஓட்ட பயிற்சியை தொடர்ந்து செய்வேன் இப்படி செய்யுறதன் மூலம் நான் அறநூறு பேர் கலந்துக்கொண்ட காவலர் தேர்வு தகுதியில் முதல் பத்து நபர்களில் வந்தது என்னுடைய மிக பெரிய சாதனையாக நான் கொண்டுள்ளேன் இந்த அளவும் நான் உடலளவும் மனதளவும் மிகவும் வலிமையுடைய ஒரு மனிதனாக இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்னுடைய ஓட்ட பயிற்சி ஆகும்